ஹலோ சொல்லுங்கள் ஆமாம் சொல்லுங்கள் ஓகே சொல்லுங்கள் என்ன பிராப்ளம் ஆமாம் சிக்ஸ் மன்த்துக்கு முன்னாடி கொடுத்தோம் சொல்லுங்கள்

ஓகே நீங்கள் என்ன டிகிரி படிச்சிங்க ஓகே வேற என்ன சேஞ்சு சொல்லுங்கள் என்ன ஓ ஒ உனக்கு உங்கள் நேம் என்ன சொன்னிங்க சஞ்சய் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் சொன்னிங்களா ஓகே உங்கள் ஹெச்சோடி நேம் சொல்லுங்கள் ஆமாம் நீங்கள் ம அவங்களை கான்டாக்ட் பண்ணிங்களா யார் பர்ஸ்ட்டு பிரின்ஸ்பால்கிட்ட பேச சொன்னது ஓகே

ஓகே இப்போ இப்பதைக்கு உங்களுக்கு வந்து உங்கள் நேமு வந்து ஸ்பெல் மிஸ்டேக்கில் இருக்கு அதை வந்து சேஞ்சு பண்ணனும் ஆனால் நீங்க டிசி எல்லாம் வாங்கிட்டு பாஸ் அவுட் ஆயிட்டிங்க

ஓகே அதை தான் சார் அதை தான் இப்போ எப்படினா நீங்கள் வந்து காலேஜ் வர மாதிரி இருக்கும் நேரில் உங்களோட உங்களோட அந்த வே சேஞ்சான சர்ட்டிபிகேட்ஸ் இருக்குல அந்த சர்ட்டிபிகேட்ஸ்ஸு காலேஜிலாம் இருந்து கொடுத்த டிசி எல்லத்தையும் எடுத்துகிட்டு ஒரு நாள் வாங்க காலேஜ் வொர்க்கிங் டேஸில் வாங்க சாட்டர்டே சண்டேவில வந்துராதிங்க வந்துவிட்டு செக்கியுரிட்டிகிட்ட சொல்லுங்கள் இந்த மாதிரி பிரின்ஸ்பல்லை பாக்கணும் அப்படினு அவங்க சொல்லுவாங்க வரலாமா என்னனு சொல்லிவிட்டு அப்படியே நேராக வந்து என்ன பாருங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு லெட்டரு எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஒரு லெட்டரு எழுதி கொடுத்துட்டு இதை மாதிரி நாங்கள் யூனிவர்சிட்டிக்கு அதை அனுப்பி யூனிவர்சிட்டியில இருந்து ரிப்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் நான் உங்களுக்கு சேஞ் பண்ண முடியும் ஏன்னா இது வந்து நம்ம அட்டானமஸ் கிடையாது

ஏன்னா நம்ம அட்டானமஸ் இல்லாதனால பிரச்சனை எப்படினா யூனிவர்சிட்டிக்கு அனுப்பி தான் வர மாதிரி இருக்கும் அட்டானமஸ் அப்படினா பிரச்சனை இல்லை நம்மளே இப்போ இங்கே சேஞ் பண்ணி நான் சைன் போட்டு கொடுத்தா அது ஓகே ஆயிடும் இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை காலேஜ் வொர்க்கிங் டேஸ்ஸில் மட்டும் வந்து என்ன மீட் பண்ணுங்கள் வரப்போ உங்களோட ஓல்ட் ஐடி ஓகே உங்களோட ஓல்ட் ஐடி கார்டு எடுத்துகிட்டு வந்தால் தான் செக்யூரிட்டி அலோவ் பண்ணுவாங்க

நீங்கள் பர்ஸ்ட்டே ஆமாம் நீங்கள் பர்ஸ்ட்டே பார்த்துருக்கணும் பர்ஸ்ட்டு பார்க்காம அது கொஞ்சம் கேர்லஸ்ஸாக போயிருச்சு வேற ஒன்றும் இல்லை தொந்தரவு எல்லாம் இல்லை இல்லை இல்லை எங்களோட வேலை அதான் நீங்கள் வந்து காலேஜுக்கு வாங்க காலேஜு வந்துவிட்டு நான் சொன்ன புரோசெஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணிவிடலாம் ஓகே ஓகே